உயிர்வாயு ஆலைகளை பார்த்ததில்லை நான் பார்த்ததில்ல பட் ஆனால் அது எப்படி மக்களுக்கு வந்து பெரிதளவில் உதவுச்சு அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் எனக்கும் அந்த உயிர்வாயு ஆக்சிஜனை பற்றி இந்த கோவிட் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த அளவுக்கு பெருசாக எனக்கு தெரியாது அதை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் போது இந்த படங்களெல்லாம் பார்க்கும் போது மூக்கில் இந்த ஆக்சிஜன் இது போட்டது மட்டும் தான் அந்த அதை பார்த்து பா பார்க்கும் போது மட்டும் தான் ஓ இது தான் ஆக்சிஜன் போட்டிருக்காங்க அப்படிங்றது தெரியும் பட் ஆனால் அந்த கோவிட்டில் பார்த்தீங்க அப்படினா இந்த ஆக்சிஜன் இல்லாமலே நிறைய பேர் இறந்து போனாங்கங்றத கேள்விப்படும் போது தான் அந்த ஆக்சிஜனோடய முக்கியத்துவம் என்னென்னு தெரிஞ்சுது அதை பற்றின தெரிஞ்சுக்கணுன்ற அறிவும் அப்போ தான் தோணுச்சு ஸோ இந்த கோவிடு கோவிட் டைமில் ச நிறைய வயதானவர்கள் சின்ன சின்ன குழந்தைகள் பாதிக்கப்பட்டு இருந்தப்போது நம்ம இந்தியாவில் இப்போ ஒரு இந்த மாநில மாநிலத்தோடய பேர் எனக்கு மறந்துடுச்சு பட் ஆனால் சொல்கிறேன் அந்த மாநிலத்தில் நிறைய பேர் ஆக்சிஜன் இல்லாமல் இறந்தாங்க அப்படினு நியூஸ்சில் பார்க்கும்போது கேட்கும்போது கேட்டப்பவும் ரொம்ப மனது ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸோ பட் ஆனால் பார்த்தீங்க அப்படினா அதுக்கப்புறம் இதோடய முக்கியத்துவம் தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச மாதிரியே நம்மளோட சிஎம்ஸ்சு அதுதான் அரசியல்வாதிகள் மோ மோ பிரதமர்கள் இவங்களுக்கெல்லாம் முக்கியமான அந்த மருத்துவ துறையில் இருந்தவங்கள் எல்லாேருமே அதோடய முக்கியத்துவத்தை உணர்த்தினதுக்கு அப்புறமா இந்த ஆக்சிஜன் ஆலைகளில் வந்து டபுளாக டபுளாக வந்துட்டு கிரியேட் பண்ணிணாங்க அதுதான் உருவாக்கினாங்க ஸோ ஆக்சிஜனை வந்து ரெடி பண்ணுறதையும் வந்து டபுளாக ரெடி பண்ணி இன்றைக்கி மக்களுக்கு யாருக்குமே ஆக்சிஜன் குறைபாடு இல்லாமல் சாகிறது இல்லாத நிலையை வந்து எட்டி பிடிச்சதுக்கு மிக நன்றி இருக்கிற எல்லாேருக்குமே ரொம்ப நன்றி நான் இதை தான் வந்து இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் நான் இதை தான் சொல்ல விரும்புகிறேன்